எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்புறமேலு ஒருத்தவங்கள் சொன்னாங்க இதுமாதிரி ஒரு படிப்பு இருக்குனு சொல்லிவிட்டாங்க அதனால் ஆறுமாசம் ஆறுமாசம் கோர்ஸ்ஸுக்கு நானும் படிச்சுட்ருக்கேன் நானும் இங்கே பக்கத்து ஊரில் தான் அது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி படிக்கிறது சொல்லி தருவாங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் தான் நான் அந்த அந்த கோர்ஸில் போய் சேர்ந்த நானும் ஒரு பரீட்சை எழுதிருக்கேன் இன்னொரு பரீட்சை எழுதணும் அதில் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா எனக்கு நல்லது தான் அதனால் தான் நான் அந்த கோர்சை எடுத்து படிச்சுட்டுருக்கேன் நான்